உங்களுக்கு ட்ரேவலிங் பிடிக்குமா ட்ரேவலிங்கில் நீங்கள் எந்தெந்த இடத்துக்கெலாம் போயிருக்கீங்க ஆ எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அது பைக்கில் ட்ராவல் பண்ணிணது அது ரொம்ப பிடிக்கும் இப்போது எல்லாமே பைக்கில் தான் ட்ராவல் பண்ணிருக்கோம் அது வந்து பாண்டிச்சேரி போயிருக்கோம் ஊட்டி போயிருக்கோம் கொடைக்கானல் போயிருக்கோம் அப்பறம் வேளாங்கண்ணி கோயில் போயிருக்கோம் நாகப்பட்டினம் சென்னை எல்லாமே வந்து போயிருக்கோம் ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணுறது